காயம்னு சொல்லாமல் என்னுடைய பின் பாதத்தில் வந்து பெயின் ஓவராக ஆரமிச்சுது அது ஏன் அப்படின்னா நான் முறையா ரன்னிங் வந்து ஓடாமல் காலை ஒரு தப்பான ஆங்கிளில் வச்சு பிராக்ட்டிஸ் பண்ணதுனால் எனக்கு பெயின் ஏற்பட்டது க ஆஃப்டர் டிரீட்மெண்டுக்கு அப்புறம் நான் கரெக்டான பொசிசனில் கரெக்டான ஆங்கிளில் வச்சு என்னோடய லெக்கை மூவ் பண்ணி ரன் பண்ண ஆரமித்தேன் அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகிடுச்சி